இப்போது சப்போஸ் வந்து நான் உள்ளூருக்குள்ளேயே வந்து எங்காவது ஓலா இல்லைன்னா ஊபர் வந்து புக் பண்ணி போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னால் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக இந்தமாதிரி வந்து உலா ஊபர் டாக்சி வந்து புக் பண்ணி போகிறவங்க இருப்பாங்கல்ல அவங்ககிட்ட ஒரு டைம் நான் வந்து விசாரித்து பார்ப்பேன் இப்போது நான் வந்து இப்போது பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவினாசி போகணும் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துப்பேன் பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தே ரெகுலராக வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸுக்கு எவ்வளோ வந்து இதுவரைக்கும் சார்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்பேன் பார்க்குறப்போ எனக்கு வந்து அவங்க சொல்கிற அமௌண்ட்டுக்கு இது கம்ப்பேரபிலாக கன்வீனியட்டாக இருந் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு நான் வந்து ஓகே இந்த டாக்சிக்கு அவங்க இவ்வளோ சொல்கிறாங்கன்னா இது வந்து ஓகே அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு இந்தமாதிரி வந்து பெட்ரோல் இல்லைன்னா கிலோமீட்டர்ஸ் கணக்குலேயும் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து அந்த கார் மாடலை பொறுத்தும் நம்மளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு அவங்க ஓட்டுற கார் மாடல் அதுக்கப்புறம் கிலோமீட்டர் அதுக்கப்புறம் கன்வீனியன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு அந்த டிரைவருக்கு வந்து இவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறத வந்து நான் வந்து பார்ப்பேன் அதேமாதிரி தான் அந்த டாக்சிக்கும் நம்ம இவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்ப்பேன் எப்போவுமே வந்துட்டு நம்ம ஊபர் ஓலா டாக்சி புக் பண்ணுறதுல அப்படிங்கிறதுல இல்லாமல் மற்ற திங்க்ஸை ஏதாவது ஒன்று இம்பார்ட்டண்டாக ஸ்பெசிஃபிக்காக வாங்குகிறோம் செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரிலனாலும் அந்த ஒரு பொருளை பற்றியோ இல்லை எதை பற்றினாலும் நம்மளுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து கெயின் ஆகும் அதை வச்சு நம்ம அந்த பொருளை நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இந்தமாதிரி ஒரு ரூல்ஸை தான் நான் எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணுறேன் அதேமாதிரி நான் ஃபாலோ பண்ணி தான் இந்தமாதிரி டாக்சி புக் பண்ணுறதுல வந்துட்டு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் பார்த்து புக் பண்ணிக்கிறேன்